நடைப்பயணத்தின் போது நான் பார்த்து எதிர்பாராமல் நடந்த விஷயம் நிறைய இருக்குது அது என்னன்னால் நிறைய ஆக்சிடென்ட்டுக்கள் நடந்திருக்கும் விபத்துகள் நடந்திருக்கும் அந்த மாதிரி விபத்துகள்லாம் நான் எதிர்பாராமல் நடந்தது அதே மாதிரி திடீர்னு மழைப்பேயும் அந்த மாதிரி இயற்கை சூழ்நிலை காரணமாக மழை பேயரது நான் எதிர்பாராமல் நடந்த விஷயத்துல ஒன்றாகும் அதை வந்து எப்படி சரி செய்யறதுன்னும் தெரியாது அதுதான் இயற்கை ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுவீங்களான்னு கேட்டிருக்காங்க ஆமாம் அதை ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுவோம் சும்மா அதெல்லாம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டர்நெட்டில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும் அந்த மாதிரி போஸ்ட் போடுறதினால நாலு பேத்துக்கு எந்த யூசும் இல்லைதான் வேஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் நல்ல நல்லதான விஷயத்த போஸ்ட் போடுறதில் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயத்த போஸ்ட் போடுறதில் ப்ராப்ளந்தான் வேஸ்ட் தான் ஃபுல்லாக டைம் வேஸ்ட் அதே மாதிரி நடந்து போகும் போது ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அதை விட்டு இதை போஸ்ட் போட்டோமுன்னால் அது வந்து வேஸ்ட் தான் வேறே என்ன மழையில் போகும் போதும் அந்த மாதிரி தான் ஃபோட்டோல்லாம் நிறையவே எடுப்போம் ஏன்னால் அங்கே பார்க்க அழகாக இருக்கும் அட்ராக்ட்டிவாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அந்த எடுத்த ஃபோட்டோவை வந்து நம்ம எல்லாத்தையும் போஸ்ட் போடலாம் அப்படி போஸ்ட் போடறதினால நம்ம இங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் இதில் வந்து சொல்கிறாங்க ஸோ அதை நம்ம போஸ்ட் போடணுன்னு ஆசை பண்ணிக்கலாம்